நான் தமிழ்செல்வி பேசுகிறேங்க நாங்கள் சென்னையிலேருந்து வந்துகிட்ருக்குறோம் இந்த அரசு அரங்கம்ட்டு இருக்காமே அது எங்கே இருக்குதுங்க ஆ ஓகே ஆமாங்க சார் ஆம் ஆமாங்க அதை சுற்றி பார்க்கலாம்னு இருக்கிறோம் அதுக்கு ஏதாவது காசு ஏதாவது செலவாகுங்களா ம் ஆமாங்க அப்படிங்களா சார் சரிங்க சார் அப்படினா வரோம் சார் ஆமாங்க சார் சரிங்க சரிங்க சார் இந்த நம்பருக்கே உங்களுக்கு கான்டக்ட் பண்ணலாங்களா சார் நாங்கள் வந்துவிட்டு வந்துகிட்டே இருக்கோம் சார் ஆமாங்க சார்

சரிங்க சார் வந்துவிட்டு நாங்கள் கால் பண்ணுறோம் சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார்